நம்ம கொழந்தைகளுக்கு தமிழ் மொழிய கற்பது ரொம்ப முக்கியம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன் கேட்டீங்கனா தமிழ் மொழி வந்து ரொம்ப பழமையான மொழி நம்ம நம்ம தமிழ்நாட்ல தான் வசிக்கிறோம் அதனால் நம்ம தமிழ் பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறது நல்ல விஷயம் தான் இப்போ ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஸில் தான் அங்கே ஸ்கூலில் பேசுற பேச சொல்கிறாங்க இங்கிலீஸ் வந்து முக்கியம் தான் அதுக்காண்டி தமிழை விட்டுற அழிய விட்டுறக்கூடாது நம்ம தமிழ் மொழில தான் பேசணும் இப்போ வீட்டில் வந்து ஒரு சில பிள்ளைகள்லாம் வந்து அங்கே இங்கிலீஸ் பேச சொல்கிறாங்கள்ல ஸ்கூல்லில் ஆமாம் இங்கே இங்கிலீஸ் பேசுவோம் சொல்லி வீட்டில் வந்து அந்த மாதிரி மம்மி டாடி அப்படிந்தான் எனக்கு எது வேணும்னு கேக்குறதுன்னாலும் எனக்கு அதை இங்கிலீஷில் தான் சொல்கிறாங்க அதை வந்து தமிழில் சொன்னால் தமிழில் சொல்ல தமிழ் சொல்லிக் கொடுத்து தமில்ல சொல்லிக் கொடுத்தாங்கனா அது நல்லாயிருக்கும் நிறையா பேர் தமிழில் வந்து உறவு முறையே தெரியாத நெறையா பேர் இருக்காங்க நிறையா வீடுகள் இருக்காங்க உறவு முறையில் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் நிறையா உறவு முறைகள் இருக்குது இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு அங்கிள் ஆன்ட்டி அதோடு முடிஞ்சிடும் தமிழில் பார்த்தீங்கன்னா பெரியப்பா சித்தப்பா மாமா இந்தமாதிரி நிறையா வரும் அதனால் தான் தமிழை வந்து சொல்லி கொடுங்கன்னு பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுங்க நான் வந்து என் பிள்ளைக்கு வந்து தமிழ் மீடியம் தான் சேர்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அது தமிழ் மீடியம் தான் சேர்ப்பேன் என் வீட்டில் என் பிள்ளைகளுக்கு வந்து நான் தமிழை தான் சொல்லிக் கொடுத்து வளர்க்குறேன்